சுற்றுலா பயணிகள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது கடற்கரையில் வந்து நிறையா வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ஏற்றார் போல் இருக்கிறது கடற்கரையில் வந்து ஜாலியாக படுத்துக்கிறாங்க எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது குளிச்சுட்டு ஜாலியாக படுத்துக்கிறது அங்கே இருக்கிற கடற்கரைங்களில் இருக்கிற ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதெல்லாம் வாங்கி நல்லா ஜாலியாக சாப்பிட்டு ஃபேமிலி ஃபேமிலியாக சந்தோஷமா இருந்துட்டு போகிறாங்க அதோடு மட்டுமில்லாமல் நம்ம திருவண்ணாமலை கோயில் புகழ்பெற்ற திருக்கோயில்கள் திருவண்ணாமலை மதுரை மீனாட்சி இந்த மாதிரி கோயில்கள் பல்வேறு ஒரு ஆறேழு விதமான கோயில்கள் இருக்குது அந்த கோயிகளில் வந்து பழைய நினைவு சின்னங்களெலாம் அவங்களுக்கு வந்து அந்த காலத்து கோயில்கள் அந்த காலத்தில் பயன்படுத்தின கல்வெட்டுக்கள் அது எந்த வருடம் வரைஞ்சாங்க அந்த சிற்பங்கள் அதெல்லாம் பார்த்து அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா ஜாலியாக இருந்துவிட்டு போகிறாங்க இவ்வளோ பழங்காலங்களில் எப்படியெல்லாம் மக்கள் வந்து இந்த சிற்பங்கள் இப்போ இருக்கிற நவீன காலத்துக்கும் அப்போ இருந்த காலத்தில் இருந்த கோயில்கள் வடிவமைத்ததுக்கும் அந்த பொற்காசுக்கள் அப்போ பயன்படுத்தின நாணயங்கள் அப்போ பயன்படுத்திய மன்னர்கள் மா மன்னர்கள் மாமல்லபுரம் கோயில் இதெல்லாம் வந்து சோழர் சேரன் சோழன் பாண்டியன் இவங்கள்லாம் இந்த நாட்டை ஆண்டாங்க அவங்க நினைவாக கட்டப்பட்ட கோயில்கள் இதெல்லாம் வந்து பார்வையிட்டு இவ்வளோ ஒரு சிறப்பாக தமிழ்நாட்டில் வந்து நிறைய இருந்துருக்கிறாங்க வாழ்ந்துருக்கிறாங்க சேரன் சோழன் பாண்டியன் மன்னர்கள் இவங்கள்லாம் ஆட்சி செஞ்சாங்க இந்த மாதிரி இருக்கிற இடங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம முன்னோர்கள் வந்து முன்னோர்கள் எவ்வளோ சிறப்பாக இந்த நாட்டில் வாழ்ந்திருந்தாங்க அப்படின்றது வந்து வர்ற நம்ம சுற்றுலா பயணிகள் நல்ல தெளிவாக தெரிஞ்சுட்டு போகிறாங்க அதோடு மட்டுமில்லாது அந்த காலங்களில் கட்டப்பட்ட டேம்கள் ஒகேனக்கல் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி அந்த மாதிரி நீர்வீழ்ச்சியில் வந் நீர் நீர்வீழ்ச்சியில் வந்து எவ்வளோ சிறப்பாக இருக்குது அதில் அருவியில் குளிக்கிறது அருவியில் தண்ணி குடிச்சுட்டு சும்மா ஜாலியாக இருந்துட்டு போகிறாங்க மக்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்கு பல இடங்கள் நம் நாட்டில் சுற்றுலா பயணிகள் வந்து போவதுக்கு வந்து ஜாலியாக ஒரு எந்த ஒரு கஷ்டமும் சலிப்பும் இல்லாமல் ஹேப்பியாக இருந்துவிட்டு போகிறத்துக்கான நிறையா வழிதடம் நிறையா இடங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் அளவுக்கு அதிகமாக இருந்து கொண்டு இருக்கிறது